தினசரி அடிப்படையில் வந்து மாவட்டத்து மக்கள் வந்து என்ன எதிர்கொள்கிறாங்க அப்புடின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு விஷயம் ட்ராஃபிக்கு இந்த ரோடு வந்து குழிபறித்து போட்டுடுறாங்க தண்ணி பைப்பு கொண்டு போகிறேன் கேபிள் கொண்டு போகிறேன் ஈபி அது இதுன்னு சொல்லி நிறையா பறித்து போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த ரோடு சரிப்படுத்தாம இருக்கும் அதனால் வந்து இது அதுக்கப்புறம் வந்து அந்த பறிச்சி போட்டதுனால வேகமாக போகும்போது புழுதி இதெல்லாம் ஆகுது அடிக்கடி வந்து சிக்னல்ஸு அங்கங்கே ஸ்டாப் பண்ணி வைச்சிடுறாங்க ரோடு கட்டாகுது இதனால் வந்து காலைல ஸ்கூல் போறவுங்க வேலைக்கு போகிறவுங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கனா சிப்காட்டில் இருக்க வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து அதோட கழிவு தண்ணியை வந்து வெளியே வாய்க்காலில் விட்டுடுறாங்க இது எந்த வகையில் பாதிப்படையுதுனா வந்து கிணத்துல இருக்க தண்ணி கெட்டு போகிற அளவுக்கு பாதிப்படையுது போர் போட்டால் கூட அங்கே சுத்தமான தண்ணி வர்றதில்லை ரொம்ப மோசமான தண்ணி தான் வருது இது வந்து தலைவர்ட்டே நாங்கள் எப்படி கேக்கிறோம் அப்புடின்னா இந்த மாதிரி கழிவு தண்ணியெல்லாம் வெளியேற்றுறக்கு பாதுகாப்பாக வெளியேற்றுங்க அதுக்கு சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சி வைய்ங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம்